சொல்லுங்கள்

ஆமாமாம்

சரி உங்கூரு தலைவருக்கு கொஞ்சம் தலைவர் சொல்கிறிங்களா செந்திலுங்களா சரி நான் அவருகிட்ட கொஞ்சம் அவருகிட்ட கூப்பிட்டு கொஞ்சம் பேசுகிறேன் இருங்க நான் கொஞ்சம் கவுன்சிலு இது ம் புரியலிங்க சரி நான் போயிட்டு நான் சொல்கிறேன் இருங்க ஒரே நிமிடம் இருங்க போய் நான் இந்தப்பக்கம் போயி அந்த வேலை செய்யிறாங்கல்ல அவங்ககிட்ட கூப்பிட்டு சொல்றேன் கிளீன் பண்ண சொல்லிட்டு அந்த வண்டி வர வைக்கிறேன் வண்டி வர வச்சு உங்குளுக்கு கிளீன் இன்னிக்குள்ள முடித்துக் கொடுத்துறேன் ஒன்றும் பிரச்சனைல்ல

ம் அப்படிங்களா இல்லைங்க கொஞ்சம் வெளியில் வேலையாகருந்துச்சு இல்லைனா வந்து ஊரூராக வந்து பார்ப்பேன் ம் கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் சென்னை வரைக்கும் போயிட்டேன் நான் கொஞ்சம் மீடியாவில் கொஞ்சம் மோடி மீட்டிங்கா

கொஞ்சம் மீட்டிங்கு கொஞ்சம் போயிட்டேன் அதனாலதான் கொஞ்சம் வரமுடில நான் சொல்கிறேன் கூப்பிட்டு சொல்கிறேன் அவருகிட்ட தலைவரு கிட்ட கூப்பிட்டு சொல்கிறேன் நானு அவரு வார்டு மெம்பர் கிட்ட அவருகிட்டலான் கொஞ்சம் கூப்பிட்டு பேசுகிறேன் நான் ம் கூப்பிட்டு பேசிட்டு உங்களுக்கு உடனே எமர்ஜன்சியாக உங்களை ம் என்ன சொல்கிறாங்க

அப்படிங்களா வந்து நான் சொல்கிறேன் ஒன்று வார்டு மெம்பர் கிட்ட அதுக்கப்புறம் ஊரு தலைவர் கிட்ட நான் கூப்பிட்டு பேசகிறேன் அவருகிட்ட தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் மஹாபுரம் ஊராட்சியா சரி சரிங்க கூப்பிட்டு பேசுகிறேன் ம்

அப்போ டோட்டலாகவே எல்லாம் கிளீன் பண்ணணுமா

ஒன்றும் பிரச்சனைல்ல நான் வந்து கிளீன் பண்ணி கொடுக்க சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனைல்ல சும்மா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஹலோ ம் சரிங்க சரி பாருங்கள் நான் பண்றேன் ஒரு மீட்டிங் சிஎம் மீட்டிங்குருக்கு நான் பண்றேன் இருங்கள்